எனக்கு வந்து ட்ராவல் அதாவது வந்து பயணம் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து கடலும் பிடிக்கும் மலையும் பிடிக்கும் கோயில் போகிறதும் பிடிக்கும் இந்த மூணுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வந்து ரொம்ப பிடிக்கும் கடல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து ராமேஸ்வரம் திருச்செந்தூர் கன்னியாகுமரி சென்னை மெரினா இது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கு நான் போகிறப்போவும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒவ்வொரு அந்த மெமரிஸ் அதெல்லாமே வந்து இருக்குது அதனால் வந்து திருப்பித் திருப்பி நமக்கு ஒவ்வொரு டைம் நம்மளுக்குக் கடலுக்குப் போகிறப்போவும் ஒவ்வொரு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும் நம்ம வீட்டில் கிளம்பி அங்கே போகிறதுலிருந்து அங்கே தங்கி அந்த பீச்லலாம் விளையாடிட்டு சாப்பிட்டு திருப்பி நம்ம வீடு வந்து சேர்கிற வரைக்கும் இருக்கிற மெமரிஸ் அது வந்து அடித்துக்கவே முடியாது அதேமாதிரி வந்து பாத்தோன்னா மௌண்ட்டெயின்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோனு வச்சிக்கோங்களேன் தமிழ்நாடுக்குள்ளேயே இருந்தாலே மோஸ்ட்லி மலை அப்படின்னாலே ஊட்டி கொடைக்கானல் இதுதான் வந்து மோஸ்ட்லி அதிகமாக போவாங்க அதேதான் எனக்கும் நானும் இங்கே திருப்பூரில் இருக்கறதுனால அதிகமாக வந்து ஊட்டி கொடைக்கானல்தான் போயிருக்கேன் ஊட்டி கொடைக்கானல் ரெண்டுமே எனக்கு வந்து ஃபேவரெட் பிளேஸ் எனக்கு வந்து எதுக்காகன்னால் அங்கே இருக்கிற பிளேசஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதைவிட அங்கே எனக்கு வந்து ஷாப்பிங் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன் எதுக்கு எனக்கு ஷாப்பிங் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா அங்கே இருக்கிற திங்ஸ் பார்த்தோன்னா நம்ம வந்து நிறைய கடைகள் இருக்கும் நம்ம கொஞ்சம் அலைஞ்சி திரிஞ்சு வாங்குறப்போது சில யுனிக்கான திங்ஸ்லாம் வந்து நம்ம வாங்கலாம் எனக்கு இயரிங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறப்போ இயரிங்ஸ்லாம் நான் நிறைய யுனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் ஊட்டி கொடைக்கானலில்தான் நான் வந்து ஜாஸ்தி வந்து வாங்கியிருக்கேன் அதேமாதிரி வந்து அங்கே வந்து எப்படி சொல்கிறது பெர்ஃபியூம்ஸ் அதுக்கப்பறம் சாக்லேட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு ஹோம் மேடாகவே நம்மளுக்கு நல்ல பிராண்டடாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுன்னா நல்ல குவாலிட்டியாக நல்ல ஒரு பொருளாக வந்து நம்மளுக்கு அங்கே வந்து கிடைக்கும் அதனால் எனக்கு மலைகளுக்குப் போகிறது வந்து ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் வந்து ஷாப்பிங் அதனால மட்டும் சொல்லமாட்டேன் அந்த மலையில் வந்து எப்படி சொல்கிறதுன்னா நமக்கு வந்து இந்த குளிர் காலத்தில் வெயில் காலத்தில் போகிறத விட குளிர் காலத்தில் அங்கே போனோன்னால் பயங்கர குளிரா இருக்கும் அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுன்னா நம்மளுக்கு வந்து வேறே லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா நான் அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்தமாதிரி மலைகளுக்குப் போகிறது அங்கே வந்து நம்ம நைட்டு வெளியே வந்து நம்ம நைட் டைமில் வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து அவ்வளோ அலோவ்டு இருக்காது ஊட்டி கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும் ஆனால் வந்து எப்படி சொல்கிறதுன்னா நம்ம அங்கே வந்து வாக்கிங்லேயே நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி அந்தமாதிரில்லாம் நடந்து போகிறப்போ மேகங்கள்லாம் நம்மக்கூடயே நடக்கிற மாதிரி இருக்கும் அங்கு இருக்கிற அந்த பாண்டுலிருந்து அந்த எப்படி சொல்கிறது அந்த ஹீட்டுக்கு அந்த புகையெல்லாம் வந்து மேலே போகிறப்போ பார்க்குறப்ப எப்படி தெரியுமா இருக்கும் எதோ ஆவி ஆவியாக பறக்கிற மாதிரி இருக்கும் பெரிய குண்டாவில் சமைச்சா எப்படி புகை போகும் அந்தமாதிரி அந்த குளத்துலேருந்து புகை போகும் அதலாம் பார்க்கறதுக்கு வந்து ஒரு வேறே லெவல் ஃபீலிங்காக இருக்கும் அதனால வந்து எனக்கு மலைகளுக்குப் போகிறது வந்து ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் கோவில் கோவிலுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே எனக்கு நிறைய கோவில் வந்து ரொம்ப பிடிக்கும் சிவன் கோவில் பிள்ளையார் கோவில் முருகன் கோவில் ஆஞ்சநேயர் கோவில் கண்ணன் கோவில் பெருமாள் கோவில் இந்தமாதிரி ஐயப்பன் கோவில் இந்தமாதிரி வந்து நிறைய எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கோவில் போகிறதுனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து மெயினாக வந்து நான் ஸ்பெஸிஃபிக்காக எதை எதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா வந்துட்டு பழனி முருகன் கோவில் திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் அதுக்கப்புறம் இங்கே திருப்பூர்லேயே மெயினில் வந்து பெருமாள் கோவில் சிவன் கோவில் அவினாசி சிவபெருமான் கோவில் திருப்பதி இந்தமாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அப்புறம் இங்கே முத்துனப்பாளையத்தில் இருக்கற அங்காளம்மன் கோவில் பாரதி நகரில் இருக்கற முருகன் கோவில் இதெல்லாமே வந்து எனக்கு வந்து ஒன்றோடு என்னோடு லைஃப்பில் ஒன்றா ஆகிடுச்சு அந்தமாதிரி இடத்துக்கு அதுக்கப்றம் மெயினாக வந்து திருப்பூரில் வந்து சடையப்பன் கோவில் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இந்தமாதிரி கோவிலுக்கெல்லாம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படி இல்லைன்னா நம்மளை கேர் பண்ணிக்கிற மாதிரி நம்மளோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அந்தமாதிரி ஒரு கேரிங்கான பெர்சனோடு நம்ம கோவிலுக்கு போகிறப்போ நம்ம நம்மளுக்கு எவ்வளோ மனக்கவலை இருந்தாலும் அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றப்போ நம்மளே தெரிய தெரியாமல் நம்ம வந்து ஒரு மாதிரி ஹாப்பினஸ் ஆகிடுவோம் ஒரு மாதிரி மகிழ்ச்சி நம்மளுக்குள்ளேயே வரும் அதனால் எனக்கு வந்து இந்தமாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணுறக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்